நைஃப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படி எப்படின்னா கத்தி வந்து நம்ம காய்கறி அரிஞ்சிட்டிருக்கோம் காய்கறி அரிஞ்சிட்டிருக்கும்போது நம்ம கையில் தெரியாமல் பட்டுரும் அது வந்து நமக்கு வந்து நெகடிவ் பர்ஸ் அது அப்புறம் கத்தி நம்ம வேலை செஞ்சிட்டிருக்கும்போது பிள்ளை குழந்தைங்களாம் வந்து விளையாடுறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கத்தி வந்து நம்ம பக்கத்தில் வந்து வைக்கக்கூடாது ட வச்சிருந்தோம்னால் தெரியாமல் கையில் பட்டுரும் அது வந்து ஒரு நெகட்டிவ் இது கத்தி வந்து நம்ம வேலை செஞ்சு முடிச்சிட்டிடோம்னாவே முடித்த உடனே அந்த கத்தியை என்ன பண்ணணும்னால் நல்லா சுத்தம் பண்ணி நம்ம எ குழந்தைங்களுக்கு நம்ம கைலேயும் படாத அளவுக்கு நம்ம தெரியாமல் அதை ஒரு இடமா ஒரு ஓரமாக வச்சிடணும் அதுவும் அதுவும் ஒரு நல்லது அது நம்ம தெரியாமல் வைக்கறதுனாலதான் நம்ம கையை வந்து கிழிச்சிடுது அதை கத்தி வந்து அதேமாதிரி யூஸ் பண்ணோடனே கழுவி நல்ல சுத்த பத்தமாக வச்சிடணும் இல்லைனா அது வந்து துருப்பிடுச்ச மாதிரி போய் அது நமக்கு வந்து நெகட்டிவாக நமக்குத் தோணும்